ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினாழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது பதினாழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு